பழங்காலத்தில் இருந்தாவே இந்த தமிழ் வ வகை வந்து நான் நடைமுறைகளை ஜனங்களுக்கு போய் சேர்கிறதுக்காகவே இந்த மருத்துவ குறிப்புகளும் இலக்கண இலக்கியங்களும் பாட்டு வகையிலேயும் தமிழ் வகையிலேயும் நடைமுறை மக்கள்களுக்கு புரியணுங்கிறக்காக தமிழ் வகையிலேயும் பாட்டு வகையிலேயும் அந்த காலத்தில் தான் பாடி வந்தாங்க வாய் மூலிமாவே சில இடத்துல கல்வெட்டுகளாகவும் ஓலைச்சுவடிகளாகவும் அடித்து அடித்து வச்சுருந்தாங்க அந்த மாதிரியாவும் தமிழ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பாட்டுகள் வந்து எப்படின்னா இந்த காலத்தில் மருத்துவ வசதி வந்து ஹாஸ்பிட்டலு போய் தான் தெரிஞ்சுக்க அளவுக்கு தெரிஞ்சிக்கணும் அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிறவுங்களுக்கே தெரியணும் எல்லா ஒ என்ன நட நாட சாதாரண ஜ ஜனங்களுக்கு புரியணுங்குறதுக்காக நடமுறை இதில் வந்து வைத்தியங்களையும் க இலக்கண இலக்கியங்களையும் கலாச்சாரங்களையும் அவங்களுக்கு தமிழ் வகையில் புரியுறதுக்கு பாட்டு வகையில் கொண்டு வந்துருந்தாங்க அது தான் இப்போ இங்கே இருக்கிற வெளிநாட்டுயில இருக்க டாக்ட்ருக அதை ஓலைச்சுவடிகளையும் இத தேடி பிடிச்சி எடுத்து அந்த பழங்கால க இலக்கண இலக்கிய கவிதைகளை அதை கண்டுபிடிச்சி அதில் இருந்து தான் பல விஷயங்களை எடுக்கிறாங்க பாட்டா இருந்தாலும் சரி கலைகளாக இருந்தாலும் சரி அந்த தமிழ்மொழியில் இருந்து வந்தது தான் எல்லாமே முக்கால்வாசி அதில் இருந்து தான் வருது அதை புரிஞ்சிக்கவும் விடமாட்டேங்கிறாங்க புரிஞ்சவங்களும் கம்மியாகதான் இருக்கிறாங்க புரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பு இங்கே கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தமிழில் இலக்கண இலக்கியம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியுறதில்ல ஆனால் ரொம்ப நல்ல விஷயங்களும் கலந்து இருக்கிறது தமிழ் இலக்கண இலக்கியம் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது